ஹலோ சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆ ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம ஸ்கூல் தான் சார் நான் ப்ரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் ஆ பத்தாவது முடிச்சுட்டாங்களா சார் ஆ ஓகே சார் சேர்க்கலாம் சார் எவ்ளோ மார்க் சார் எடுத்தாங்க பத்தாவதில் ஆ ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான் சார் நிறையா வந்து மார்க்கெலாம் எடுத்திருக்காங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டெலாம் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லை சார் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை சார் ஹாஸ்டல் வசதி இருக்குது நம்மக் கிட்டே ஹாஸ்டல் வசதி இருக்குது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக இருக்குது ஹாஸ்டலு ஹாஸ்டல் மு ச அதெலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் ஹாஸ்டல் நல்லாதான் இருக்கும் அதுதான் சார் ஹாஸ்டலில் ஏசியெலாம் இருக்குது ஏசி வேணுனாலும் ஏசி போட்டுக்கலாம் அது இல்லாமல் சாப்பாடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கு சார் போக்குவரத்து வசதியும் இருக்குது நீங்கள் மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்

ஆ ஓகே சார் நீங்கள் வரும்போது உங்கள் நண்பரையும் கூட்டிகிட்டு வாங்க சார் அட்மிஷன் போட நண்பர் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னால் நாம் பேசிக்குவோம் ஆ வரும்போது மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிக்கேட் ஃபோட்டோ ஒன்று அப்படியே எடுத்துகிட்டு வாங்க சார் ஆமாம் சார் இப்போ வந்து பணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஐயாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும் அட்மிஷன் போடுறப் போது ஐயாயிரம் ரூபாய் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரும்போது மீதி காசு தவணை முறையில் கட்டிக்கலாம் சார் அதுதான் சார் முன்பதிவு வந்து இலவசம் சார் அதுதான் நீங்கள் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கட்டிவிட்டீங்கன்னா புக் ஃபீஸ் எல்லாம் வாங்கிடலாம் சீக்கிரமா அதெலாம் கட்டிவிட்டீங்கன்னா ஹாஸ்ட்டெல்லாம் பார்த்து விட்டுடுறோம் ஸோ வந்து ஹாஸ்டல் கிடைக்காம போயிடுச்சுன்னா நிறையா பசங்கள் வந்துடுவாங்க இருபாலருன்னால் ரெண்டு பேர் சார் ஆண் பெண் அது தனித்தனியாக ஹாஸ்டல் வசதி உண்டு சார் ஆ ஓகே சார் நீங்கள் வரும் போது நீங்கள் எப்போ சார் வருவீங்க ஆ வாங்க சார் ஆ ஓகே சார் ஆ காலையில் பத்து மணியிலேருந்து இருக்கும் சார் ஸ்கூலு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆ ஓகே சார் நீங்கள் வரும் போது பையனையும் கூட்டிகிட்டு வாங்க சார் ஆ எஸ் ஆ ஓகே சார் நன்றி நன்றி